ஹலோ ஆ சரிங்கமா சொல்லுங்க ஆமாங்க

ஆ ஆ சொல்கிறேமா பாருங்க நோட் பண்ணிக்கங்க கிருஷ்ணகிரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கால் டேம் இருக்குது முத்தூர் டேம் இருக்குது அவதானப்பட்டி மாரியம்மன் கோயில் இருக்குது பார்க்குற ஏரியாவாக அங்கே வந்து படகு சவாரி எல்லாம் போகலாம் அந்த டேமு இதில் நல்லா இருக்கும் அந்த ஏரியில் ஆ அடுத்தது இங்கே ராயக்கோட்டை எடுத்துக்கீட்டிங்கனாங்கால் வஜ்ஜிரப்பள்ளங்ற ஏரியாவில் சிவன் கோவில் இருக்குது அது விட்டா உலகம் போகிற வழியில் வந்து க இது கர்நாடகாவில் இருந்து வர்ற காவேரி ஆறு ஓடுது அங்கே அங்கே வ் அந்த இதிலே வந்து தண்ணியிலே இருக்குது சிவன் கோவில் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அடுத்து ஒசூர் போனீங்கன்னால் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கில் எடுத்துக்கிட்டால் ஒசூர் போனீங்கன்னால் சூடசுவரர் சுவாமி கோவில் இருக்குது மாசாணி அம்மன் கோவில் இருக்குது நீங்கள் வாங்க வந்தீங்கனாக்கால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனாக்கால் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றிக் காட்டுறோம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு ம் ம் வேறு இங்கேம்மா எல்லாம் ஒசூரில் ஒசூரிலே ஏற்பாடு பண்ணிக்கலாம் வாங்க நீங்கள் ஒசூரில் தங்கிக்கலாம் ராயகோட்டை இதெல்லாமே ஒசூரை சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையுமே சுற்றிப் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சின இல்லை வாங்க நீங்கள் நாங்கள் அதுக்கான ஏற்பாடுங்கெல்லாம் செஞ்சு வைக்கிறோம் நீங்கள் என்றைக்கி வர்றீங்கங்றத மட்டும் எங்களுக்கு தகவல் சொல்லுங்க ஆமாம் எந்த டேட்டில் நீங்கள் வர்றீங்க எந்த டயத்துக்கு வர்றீங்கங்றத எங்களுக்கு வந்து முன்கூட்டியே நீங்கள் தகவல் சொல்லிட்டீங்கனா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னால் நாங்கள் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸெலாம் பண்ணி வைப்போம் ஆ சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா ஓகேம்மா ஓகேம்மா